ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் சார் நீங்கள் எங்கேயிருந்து சார் ஃபோன் பண்ணுறீங்க சொல்லுங்கள் சார் கேஸ் வெல்டிங் நம்மள்ட்ட கிடையாது சார் இல்லை சார் கேஸ் வெல்டிங் நம்மள்ட்ட கிடையாது சார் வேணுனா ஆர்க் ஆர்க்கு சி ஒட்டு தான் சார் ரெண்டு வெல்டிங் தான் சார் இருக்குது கேஸ் வெல்டிங்கு இப்போ வந்து யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது சார் காரைக்குடிக்குள்ள ஆமாம் சார் இந்த சி ஓ அதுவொட சி ஒட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் சார் கேஸ் வெல்டிங் கூட அந்தளவுக்கு இது கிடையாது இல்லை சார் அது வந்து லைட் திக்னஸ் உள்ள மெட்டிரியல் மட்டுந்தான் சார் கேஸ் வெல்டிங் பண்ணுவாங்க கேட்டுக்கெல்லாம் அது போட்டால் சீக்கிரத்துலே அது போய்ரும் சார் அதை போடுறது அதெல்லாம் வச்சிருக்கறேன் சார் எல்லாமே வச்சிருக்கறேன் சார் உங்களுக்கு என்னென்ன இப்போ மெட்டிரியல் வேணும் நாங்கள் மெட்டிரியல் நாங்கள் போட்டு தர மாதிரியா இல்லை நீங்கள் மெட்டிரியலாக வாங்கி தர்றீங்களா நாங்கள் ரெடி பண்ணணும் சரி அப்படினா நீங்கள் வந்து நீங்கள் மெட்டிரியல் நீங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்தா தான் சார் நாங்கள் ரெடி பண்ணி வந்துடுவோம் சார் சார் பெர் டேவுக்கு வந்து தௌசண்ட் போகும் சார் ஆமாம் ஹெல்பருக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சார் ஆமாம் சார் நீங்கள் பைப்பு ஸ்கொயர் ட்யூபில் போடுறீங்களா இல்லை ஆங்கிளில் பண்ணுறீங்களா சார் எம்எஸ்ஸா எஸ்எஸ்ஸா எம் எஸ் தானா சரி ஓகே சார் மெயின் கேட்டா இல்லை வந்து சரி ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இல்லை சேஃப்ட்டி கேட்டான்னு கேட்டேன் சார் ம் சரி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்க சொல்றதை நாங்கள் நீங்கள் சொல்றதை எடுத்து வர்றோம் சார் நாளைக்கு என்ன ஃப்ரீயாக இருப்பீங்களா சரி ஒரு டூ ஹார்ஸ் ஒரு ஒன் ஹார்ஸ் ஆகுமா எனக்கு லொக்கேஷன் மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் ஓகே சார் நான் வந்துட்டு நான் அங்கே வந்துட்டேன்னா நான் உங்களை கூப்பிட்றேன் சார் சரி சரி ஓகே சார் ம் சரி சார் ஆ ஓகே ஓகே தேங்க் யூ சார்